மருத்துவமனை நிர்வாகம் மருத்துவமனை நிர்வாகம்னு முதல்ல சொல்கிறப்பையே நமக்கு நியாபகம் வர்றது மருத்துவர்கள் டாக்டர்ஸ் மருத்துவர்கள் எல்லாமே தெய்வத்துக்கு சமன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அவங்களுடைய பாதி வாழ்க்கைய நமக்காகவே செலவிடுவாங்க அவங்க வந்து செய்கிற அந்த தொலிலுக்கு அவ்வளோ நேர்மையாகவும் இருப்பாங்க அவ்வளோ நேர்மையான அந்த மருத்துவர்களுக்கு நடுவிலையும் ஒரு சில மருத்துவர்கள் வந்து பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உயிரை மதிக்காமல் இப்டியும் இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் ரொம்பவே ரொம்பவே கம்மியாகதான் அந்த மாதிரிதான் இருப்பாங்க ஆனால் ஒரு உயிருக்காக அவங்க உயிரையும் தியாகம் பண்ணுற அளவுக்கான மருத்துவர்கள் தான் இப்போ அதிகமாக இருக்காங்க இந்த மாதிரிதான் எல்லா மருத்துவமனையிலுமே இப்போ இருக்குது மருத்துவமனை சிகிச்சை சீராக இருக்குது அவங்க வந்து நமக்கு நம்ம ஒரு முடியலை அந்த மாதிரி ஒரு நோயோடு போனால் அவங்களுக்கு அது வந்து பரவும் அவங்க வந்து தள்ளி இருக்கணும் இதனால் தாண்டி அவங்க அந்த பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு சரியாகணுன்றதுக்காக அவங்களோட உயிரையும் பெருசாக நினைக்காம அந்த பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு சிகிச்சை பண்ணுறதுக்காக முன் வருவாங்க இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லப் போனால் கொரோனா கொரோனாவில ஒருத்தருக்கிட்ட போய் நிற்கிறது கூட டேஞ்சர்ன்றப்ப அவங்க வந்து தான் டாக்டர்ஸ் அவங்களோட உயிரையும் பெருசாக எடுக்காமல் அவங்களோட உயிரையுமே பணயம் வச்சி அந்த கொரோனாவால பாதிக்கப்பட்ட அந்த நோயாளிகளுக்கிட்ட போய்ட்டு அவங்களுக்கு மருந்து அவங்களுக்கு சிகிச்சை பண்ணி அவங்களையுமே குணப்படுத்தி அவங்களுக்கு குணமாயிடிச்சினால் அது அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக அதே மாதிரி ஒரு சந்தோஷத்தை அந்த டாக்டரும் ஒரு உயிரை காப்பாத்திட்டோம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டு எதோ தன்னோடைய குடும்பத்தில் இருக்க ஒருத்தருக்கே குணமடைஞ்ச மாதிரி அவங்க வந்து ஒரு உயிரை காப்பாத்திட்டோன்ற அந்த நெகிழ்ச்சியோட அவங்க இருப்பாங்க அந்தளவுக்கு மருத்துவர்கள் படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே சகிப்புத்தன்மையும் அதிகமாக இருக்கும் அவங்க வந்து செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் மற்றவங்களோட உயிரோட மதிப்பைதான் அதிகமாக பார்ப்பாங்க அவங்களோட உயிர் பணய வச்சாலும் நம்மளால் இன்னொரு உயிர் காப்பாற்றப்படுதுன்னால் அதை அவங்க தயங்காமல் செய்வாங்க அவங்களுக்கு வழிகாட்ட போதுமான ஊழியர்கள் இருக்காங்க ஒரு மருத்துவமனைன்னு நம்ம போய்ட்டால் நமக்கு அங்கே போய்ட்டு எந்த ஒரு விஷயமும் தெரிலன்னா அங்கே இருக்க ஒவ்வொருத்தவங்களும் நமக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும் நீங்கள் இங்கேதான் இருக்கணும் நீங்கள் இந்தந்த மருந்து மாத்திரைங்க எடுத்துக்கணும் இப்படி வழிகாட்றதுக்கு நமக்கு வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களும் அங்கே இருக்கிற நடைமுறை என்னென்னன்னு சொல்கிறதுக்கான எல்லாத்துக்குமே அங்கே மருத்துவமனையில நமக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க தமில்நாட்டிலன்னு பார்க்குறப்ப தமில்நாட்டில இந்தியான்னு பார்க்குறப்ப மருத்துவர்களுக்கான மருத்துவமனைகள் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனாலும் ஒரு சில இடத்துல வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு சில நோய்க்கு இங்கே பார்க்க முடியாது இதுக்கு வந்து வெளியில்தான் போகணும் இந்த மாதிரி சொல்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லதான் இருக்குது அங்கே போய்ட்டால் அங்கே வந்து மினிமம் எவ்வளதான் சிறப்பான ட்ரீட்மெண்ட்னு கொடுத்தாலும் சிகிச்சை கொடுத்தாலும் அவங்க வந்து அதிக அளவுக்கு பணம் கேட்பாங்க ஒரு சில முடிய கட்ட முடியாத குடும்பத்துலேருந்து இருக்கவங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அந்த மாதிரி ஒரு சூல் மேலே மேலே அவங்களோடய அவங்களோடய உயிர் அக்காங்க அவங்க வந்து அந்த பணத் உயிர்க்கு வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க அது நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அது நினச்சி கஷ்டபடுறத விட அந்த பணத்தை கொடுத்து இந்த அந்த நோய் போக்குறதுக்கான அந்த பணத்தை ரெடி பண்ணுறதுக்காகவே அவங்க வந்து பாதி கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரினா இல்லாமல் ஒரு சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எல்லா வந் எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லாமே இருந்துச்சின்னால் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப டாக்டர்ஸ் வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க